இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊட்டி இருக்குது அப்புறம் ஊட்டி கோத்தகிரி அப்படியே இந்த சைடு வந்துட்டீங்கன்னா டாப் ஸ்லிப் அந்த வால்பாறை கோவை குற்றாலன்னு ஒன்று இருக்குது இங் இங்கே கோவை குற்றாலம் போனோம்னால் நீட்டாக ஓர் ஒரு ஒன் டே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக எந்தவொரு டிஸ்டபென்ஸும் இல்லாமல் குளித்துட்டு ஃபேமிலியோடு நீட்டாக டைம் ஸ்பென் பண்ணிவிட்டு வரலாம் அண்ட் தென் கோ ஊட்டி ஊட்டிலாம் போனோம்னால் ஃபேமிலியாக போயிட்டு அங்கே இருக்கற பொட்டானிக்கல் கார்டன் அதெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு போகலாம் மேக்ஸிமம் இந்த இங்கே இருக்கற பகுதியில் இங்கே லோக்கலாக இருக்கறவங்க எல்லோருமே பிரிஃபர் பண்றது ஊட்டி இந்தமாதிரி கேரளா சைடு அண்ட் வால்பாறை வால்பாறை அதிரப்பள்ளி அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பக்கம் தான் பட் என்னென்னால் கொஞ்சம் நேச்சரோடு ஃப்ரீயாக போயிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்தவொரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக அதெல்லாம் போக வேண்டிய இடங்கள் தான்